தமிழ்நாட்டில் ஜாதி மதம் இனம் அப்படின்ட்டு எவ்வளோ வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்களோடய மதம் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் இப்படி எந்த விதமான மதமாக இருந்தாலும் சரி எல்லோருமே ஒரு சமத்துவமாக எல்லோருமே நண்பர்கள் எல்லாம் சகோதர சகோதரியர் சகோதரிகள் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் எல்லாம் பழகிட்டிருக்காங்க அவங்க இப்போ முஸ் முஸ்லீம்ஸ் அவங்க இருந்தாங்கனா அவங்க அவங்களோட பண்டிகைகள் ரம்சான் கிறிஸ்ம ச்ச ரம்சான்லாம் இருக்குன்னால் அவங்க வந்துட்டு அவங்களோட ரம்சான் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்ற இந்துக்கள்க்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் கொண்டாடுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்துட்டு எதெல்லாம் அவங்களோட கல்ச்சராக அவங்களோட கலாச்சாரமாக அதை கடைப்பிடிச்சிட்டு வராங்களோ அதெல்லாம் நம்ம இந்து மத மக்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க ஒரு சகோதர சகோதரிகள் மாதிரி பழகிட்டிருக்காங்க அவங்க செய்கிற சாப்பாடோ சரி அவங்க எது பண்ணாலும் அவங்களோட விசேஷங்களில் இவங்க போய் கலந்துக்கிறது இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்டின்ஸும் போய் கலந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ச பரஸ்பர இதோடு இருக்காங்க அவங்க வீட்டில் வர சாப்பாடு பிரியாணி செய்கிறாங்கன்னா இங்கே கொடுத்து விட்டு இவங்க சாப்பிட்றது அந்த மாதிரி ரொம்ப நல்லிணக் நல்லிணக்கத்தோடு இருக்காங்க எல்லோருமே முஸ்லீம்ஸுன் இல்லை எல்லோருமே இந்துக்கள் இந்துக்கள் வந்துட்டு அவங்களோட அவங்களோட பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி இந்துக்களுக்கு வந்து நிறைய விதமான பண்டிகைகள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்துக்கள் பண்டிகைகள் வந்து எண்ணில் அடங்காதவை நிறைய விதமான பண்டிகைகள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான பண்டிகைகள் வந்து இந்துக்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது அது வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்துக்களோட பாரம் பாரம்பரியத்தை பற்றியும் அவங்களோட உணவு வகைகள் உடைகள் எந்த மாதிரி அவங்க இருப்பாங்க எப்படியெல்லாம் வந்துட்டு அவங்களோட கலாச்சாரத்தை வந்து பின்பற்றிகிட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மற்ற மத மக்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சமத்துவமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க கிறிஸ்துவர்கள் பார்த்திங்கனா அவங்களோட கிறிஸ்மஸ் அவங்களோட முக்கிய தினமான கிறிஸ்மஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்மஸுங்கிறது அவங்களுக்கு ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அது அவங்க பார்த்திங்கனா அவங்க வந்து ஒ கேக் வெட்டி அவங்க வந்து மற்ற இந்து மக்களையும் சரி முஸ்லீம்சையும் சரி அவங்களோட சொந்த வந்து சகோதரர் ஒரு கூட பிறந்த அண்ணன் தங்கைகளை எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி அவங்கள வந்துட்டு நினச்சி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷத்தோடு வாழ்ந்துட்டிருக்காங்க நம்ம சமூகத்தில் இது வந்துட்டு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா சமூகமும் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒன்றா ஒற்றுமையாக வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டிருக்காங்க இப்படி வாழுகிறதே வந்துட்டு எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க இருக்குது எல்லா எல்லோரும் ஒன்று அனைவரும் சமம் எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி எல்லா மக்களும் ஒன்றா எந்த வித வேறுபாடும் இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக பரஸ்பர சந்தோஷத்தோடு நிம்மதியாக எல்லோருமே வாழ்ந்துட்டிருக்காங்க ஒரு சிலர் வந்து ஒரு சிலரோடய கெட்ட எண்ணத்தின் காரணமாக மட்டுமே ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படுது மற்றபடி அனை அனைத்து மக்களும் எல்லா மத மக்களுமே சகோதர சகோதரிகளாக பழகிட்டு வராங்க ம பழகி ம சந்தோஷமாக அவங்களோட எல்லா விதமான பண்டிகைகளையும் சரி எல்லா எல்லா விழாக்களையும் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடிட்டு வந்துட்டிருக்காங்க அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டிருக்காங்க நம்ம நாட்டில்